எனக்கு பிடித்த உணவு வகைன்னா டிஃபனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தோசை இட்லி எனக்கு பிடிக்கும் ரொம்பவும் பிடித்த சாப்பாடு எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் சரி இட்லிலாம் கன்ஃபார்ம் வாங்கி சாப்ட்டுகிட்டே இருப்பேன் நான் ஏன்னா ஒருத்தவன் கூட கேப்பாங்க ஏன்டா வீட்லேயும் தான் இட்லி சாப்பிட்ற இங்கேயும் வந்து இட்லி தானாடா அப்படிங்கிற ஒரு கேப்பாங்க ஏன்னா அந்த இட்லி சூப்பராக இருக்குங்க உண்மையில் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வரும் போது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து காளியாக்குடி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க அந்த ஹோட்டலில் தரமா இருக்குங்க டிஃபன்லாம் உண்மையில் சொல்கிறேன் நான் சாப்பிட்டதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஃபன்னா அங்கே தான் நான் சொல்வேன் ஏன்னா தோசை அந்தளவுக்கு மெலிதா போடுவாங்க தோசை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இட்லியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் கொடுத்த காரத்துக்கு நீங்க வயிறு நிறையா சாப்பிட்டு வரலாங்க அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வடை சூப்பராக இருக்குங்க உண்மையில் அப்புறம் வந்து சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தான் புடிக்கும் வெரைட்டி ரைஸில் புளிசாதம் தயிர்சாதம் சாம்பார் சாதம் இது மாதிரி சாப்பாடு பிடிக்கும் அது பார்த்திங்கன்னா வந்து இங்க கூறைநாட்டில் ஒரு கடை ஒன்று இருக்கு மயிலாடுதுறை கூறைநாட்டில் வந்து தமிழர் விருந்து அப்படிங்கிற உணவகம் ஒன்று இருக்கு அங்கே நல்லாயிருக்கும் அப்புறமாக நான் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதில் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி புரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏதாவது ஒரு நாள்தான் சாப்புடணும் அதுவும் நம்ம டெய்லியும் சாப்பிடக் கூடாது என்னைக்காவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் வந்து அதை சாப்பிட்லாம் ஏன்னா டெய்லி சாப்பிட்டோம்னா அதோட உணவு வந்து ரொம்ப ஒரு வயிற்றுவலி தாங்கமுடியாத வயிற்றுவலி உண்டாக்கிடும் ஸோ அதனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வந்து மயிலாடுதுறையில வந்து ஒரு சின்ன ரோட்டு கடை ராஜா ஃபுட்டுன்னு இருக்கும் அங்கே நல்லாயிருக்கும் அவர்கிட்ட பயங்கரமாக வாங்கி சாப்பிடுவேன் மற்றபடி வேற என்ன ரவா தோசை பிடிக்கும் ரவா தோசை பார்த்திங்கன்னா அதுவும் அந்த காளியாக்குடி ஹோட்டலில் தான் அதுவும் பிடிக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் டெய்லியும் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் ஹோட்டலில் சாப்ட்டுட்டு வந்துருவேன் நான் வீட்டுக்கு எங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் பிறந்தநாள் வருதுல்ல ஏதாச்சும் இதானா அப்போதக்கு நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன் நீங்களும் வாங்கம்மா சாப்பிடன்னு சொல்லி அழைச்சிட்டு போய்ட்டு வருவேன் உண்மையில் நல்லா இருக்குங்க